டெக்னாலஜி மூலிமா தமிழ் வளருமான்னு கேட்டாங்க ஆனால் ஒன்றுமே மாறலை வளரவும் இல்லை டெக்னாலஜி உள்ளே வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆங்கில மொழியில் தான் பயன்படுத்றாங்க எந்த ஒரு ஃபோன் டிவைஸ் எடுத்தாலும் எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் இங்கிலிஷாக தான் வருது இப்போ எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைமரியாவும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேராகவும் இங்கிலிஷ் தான் தர்றாங்க அதனால் தமிழ் வரவே இல்லை தமிழ் நம்ம போய் சேஞ்ச் பண்ணால் தான் உண்டு அந்தமாதிரி வந்துடுச்சு ஸோ ப்ரைமரியாக தமிழ் இல்லை தமிழ் மாறிடுச்சு சொல்லப்போனால் தமிழே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலிஷ் தான் எல்லாம் பார்க்குறாங்க அதனால் டெக்னாலஜி மூலிமா தமிழ் வந்து தமிழ் பயன்படுத்றது குறையிது